தமிழ்மொழி பற்றி தவறான கருத்தெல்லாம் எதுவுமே கிடையாது தமிழ்மொழி அப்படின்னாவே உலகம் ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸ் தமிழ்னால் அது ஒரு தனி மொழி தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்குற ஒரு பாட்டுக்கு தகுந்தமாதிரி தமிழ் வந்து அவ்வளோ ஒரு உன்னதமான ஒன்று தமிழ்மொழி பற்றி தப்பாக யாராலையுமே பேச முடியாது தமிழ்ல இருக்க ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது எப்படி ஒரு சொல்லு நம்ம பேசுகிறோமோ அதுக்குத் தகுந்த அர்த்தங்கள் ஒரு சொல்லில் பல அர்த்தங்கள் இருக்குது அதனால தமிழ்மொழியை பற்றி யாருமே எப்போவுமே தப்பாக பேசவே முடியாது தமிழ் அப்படின்னாவே தமிழுக்குனு ஒரு மரியாதை இருக்குது உலகம் ஃபுல்லாவே இருக்குது உலக நாடுகள்லையும் தமிழுக்குனு சங்கம்லாம் வச்சிருக்காங்க அதனால தமிழ்மொழி பற்றி தப்பான கருத்துக்கள் இல்லை